ஆ ஹலோ இல்லை அயர்ன் பாக்ஸ் ஒன்று பார்க்கணும் இல்லை ரொம்ப லாங்கில் இருக்கோம் அதான் நீங்கள் அந்த அயர்ன் பாக்ஸுக்கு ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அதை மட்டும் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணி வக்கிறீங்களா நான் பார்க்கறேன் ஆமாம் நீங்கள் வந்து கம்பெனி ஐட்டமாக எடுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து லோக்கலில் எடுத்து கொஞ்ச நாள் கூட வரல உடனே அந்த அடி பகுதிளாம் துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அதிகமாகவும் வந்து பவர் ரொம்ப ஹீட்டாகவும் இல்லை பவர் தான் அதிகமாக இழுத்துச்சு அதனால தான் இல்லைல்ல இது நான் வேறு ஒரு கடையில் எடுத்தேன் இந்த கடை நல்லாருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் எடுத்தோம் பார்க்கணும்

இல்லை கிராம்ப்டன் வச்சுருக்கீங்களா கம்பெனி ஐட்டம் ம் நீங்கள் ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்கள் பார்க்கறேன் இந்த நம்பருக்கே வாட்ஸாப்பில் அனுப்பிவிடுங்க பார்க்கறேன் சரி ஓகே சரி ஓகே நான் லயன்ல இருக்கிறேன் நீங்கள் காலை மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆ ஆன்லைன் வரீங்களா ஆ ஓகே இது என்ன ஐட்டம் இது எந்த கம்பெனி இது காட்டுங்கள் திருப்புங்கள் இது நல்லாருக்கு அந்த ப்ளூ கலர் எடுங்களேன் அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரோவில இருக்குல அந்த ப்ளூ எடுங்க அது கிராம்ப்டன் தான எல்லாமே இது என்ன ரேட் வருது இது இது இந்த காமிச்சீங்களே இது என்ன ரேட்டு என்னா சொல்லுறீங்க ஃபைவ் தௌசண்ட்னா இப்படி தாங்க இப்டி தான் அவங்களும் சொன்னாங்க வந்து வாங்கிட்டு வந்து பார்த்தா சூடே ஆக மாட்டங்குது ஒன்றும் ஆக மாட்டங்குது அயர்ன் பாக்ஸ் துரு பிடிச்சிதான் போணுச்சு எப்படி ஆணுதுனே தெரில வெயிட்டாக இருந்துது வெயிட் லெஸ்ஸாக இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா கொஞ்ச நாளைக்கி கூட வரவே இல்லை ஒயரும் ஒரு மாதிரி போட்டவொன்னே பூத்து போன மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் என்னென்னா இப்படி சொல்லிட்டுருக்குறீங்க அதான் ஐயாயிரத்துக்கு சொல்லுறீங்களே அப்படி என்ன கம்பெனின்னு தெரியல எனக்கு சரி இந்த கடலை எடுத்தால் நல்லாருக்குமேன்னு சொன்னாங்களேன்ட்டு தான் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க அதனால தான் கால் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டேன் அயர்ன் பாக்ஸ் நல்லா தான் இருக்கு ஆனால் அமௌன்ட்டு தான் என்னமோ இவ்வளோ சொல்லுறீங்க ஏங்க ஒரு அயர்ன் பாக்ஸுக்கு போய் ஒன்றை வருஷம் கட்டிட்ருப்பாங்களா கம்மி பண்ணி சொல்லுங்கள்ங்க ஒன்றை வருஷம் கட்டுற சொல்லுறீங்க அதற்குன்னு சரி நல்லாருக்குந்தான் அதற்காக கொஞ்சம் கூடவா கம்மி பண்ண மாட்டீங்க ஒரே ஃபிக்ஸ்டாக சொல்லிட்டுருக்கீங்க நீங்கள் அயர்ன் பாக்ஸ் ரேட்டை போயிட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா போட்டு பாருங்கள் நாங்கள் இப்போவே வேணுனா ஃபோன் பே பண்ணி விட்ருவோம் அதெல்லாம் குறச்சி கொடுக்கலாம் கொடுங்க நீங்கள் என்ன கரெக்டாக ஐயாயிரத்துக்கா எடுத்துருப்பீங்க ஏதோ ஒரு மூவாயிரதுக்கு அந்த மாதிரி தான எடுத்துருப்பீங்க குறச்சி கொடுக்கலாம் கொடுங்க மூவாயிரத்து ஐநூறா மூவாயிரமே கொடுக்குறேனேங்க ஐநூறுவில என்ன வந்துற போகுது நாங்கள் எங்கள்கிட்ட வாங்கற மாதிரி எவ்வளோ பேர்கிட்ட விற்றுட்ருப்பீங்க சரி சரி மூவாயிரத்து ஐநூறே கொடுக்குறேன் இது நம்பர்க்கு ஃபோன் பே பண்ணிடலாமா எப்படி ஆ ஆமாம் நீங்க தான் டோர் டெலிவரியே பண்ணனும் என்னால் அவ்வளோ தூரம் லாங்கில் வர முடியாது சரி இல்லைனா திருப்பி அனுப்பிச்சிருவோம் பார்த்துக்குங்க நான் ஏற்கனவே அயர்ன் பாக்ஸ் வாங்கி நல்லால்ல அப்படிங்கிறதுனாலதான் வாங்குறேன் நீங்கள் இதுவும் சரி இல்லமல் கொடுத்துறாதீங்க ம் சரி நல்ல கம்பெனியாக பார்த்து கொடுத்து விடுங்கள் கிராம்ப்டன்லே நல்ல கலராக பார்த்து கொடுத்து விடுங்கள் நான் பிரிச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தா தான் காசு கொடுப்பேன் ம் சரி தேங்க் யூ